மணிலா போட்டுருக்குறேன் நான் ஒரு ஏக்கரா மணிலா போட்டுருக்குறேன் மணிலா போட்டுருந்தால் அது என்ன பண்ணுது இந்த பேன் தொல்லை அதிகம் வருது பேன் தொல்லைனா சின்ன சின்ன வண்டு பூச்சி பல விதமான பூச்சி வந்து தாக்குது களவெட்டு அதுமுன்ட்டு ஒரு வருது அந்த பூச்சி அப்போது ஒரு மருந்து அடிக்கணும் மூணு மருந்து அடிக்கணும் மணிலாவுக்கு மூணு மருந்து கன்ஃபார்ம் அடிச்சாகணும் அது மொதல் டைம் அடிக்கும் போது சும்மா லேசாக கம்மியாக அடித்தா போதும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்க்குங்கும்போது எட்டு டேங்க்கு அடிக்கிறேன் அடிக்கும் போது அது தண்ணி கெட்டி தண்ணி இல்லாமல் அடிக்கணும் தண்ணி கட்டி மூணு நாள் பொறுத்து அடிக்கணும் மருந்து அடிச்சுடுவோம் அது ஒரு டைம் அடித்து களைவெட்டி பூ டைமில் ஒன்று அடிக்கணும் அப்போ மருந்து ஆஃபிஸ்லேயே கொடுக்குறாங்க கேட்டால் அந்தமாதிரி டைமில் கேட்டால் கொடுக்குறாங்க அந்த பூ நல்லா மகசூல் பிடிக்கிற மாதிரி அதுக்கு மருந்து அடிக்கணும் அப்போ கொடுக்குறாங்க அப்போது ஒரு எட்டு டேங்க்கு ஓட்டுவேன் அப்புறம் காய் முத்துகிற தன்னியத்துல ஒரு மருந்து அடிக்கணும் காய் முற்றுது அது பிஞ்சாக போய்டும் அப்போ அடித்தா மல்லாட்டை நல்லாயிருக்கும் மகசூல் கொடுக்கும் இல்லைன்னா பூச்சி அடிச்சிச்சுனா அது ஒன்றுமே புண்ணியம் கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த அந்த மகசூல் கொடுக்கும் போது மருந்து அடித்தா கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும் முத்தல் நல்லாயிருக்கும் பிஞ்சில் அதுமாதிரி தான் என்ன கொடுக்குதோ பொட்டாஸ் போடணும் போட்டு கட் பண்ணி வெச்சால் பயிர் நல்லாயிருக்கும்